சாம்பாருக்கு முருங்கைக்கா கத்திரிக்காய் தக்காளிப்பழம் அவரைக்காய் மாங்காய் எல்லாம் வெட்டி வச்சிக்கிவோம் மிளகாயும் வெட்டி போட்டுக்கிவோம் அது தனியாக வச்சிக்கிவோம் அதுக்கப்றம் பருப்பு மஞ்சள் வெள்ளை பௌட்ரு எல்லாம் போட்டு அவிய வச்சிக்கிவோம் அவ்வளோ தான் மீன் கொழம்புக்கு வெங்காயத்தை வெட்டி வச்சிக்கிவோம் பொடியாக மஞ்சள் வத்தல் சீரகம் கொத்தமல்லி எல்லாத்தையும் அரைச்சி வச்சிக்கிணும் அப்புறம் மீனை கழுவி வச்சுருப்போம் ரெடியாக மீன் கொழம்பு வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்போம்